நான் வெளி ஊர் போகலாமேன்னு இருந்தேன் அதுக்காக வெளி ஊர் ஆட்டோ ஒன்று வர சொன்னேன் ஆட்டோவை சொல்லி வந்து அரமணிநேரம் ஆச்சு அதனால நான் குஞ்சாம்பாளையம் பக்கத்து ஊர் குஞ்சாம்பாளையத்துக்கு போய்விட்டேன் குஞ்சாம்பாளையத்திலேருந்து எங்கள் பையன் வந்து கூட்டியாந்துட்டான் ஆட்டோக்காரரை காணோம்னு சொல்லி எங்கள் பையன் என்னை கூட்டியாந்துட்டாப்பில அதனால ஆட்டோ வேண்டாம்ன்னு சொல்லி முடிவெடுத்தாச்சு